எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் நாலு பேர் அதில் நான் தான் பெரிய பிள்ள எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ஒரு தம்பி இருக்கான் எனக்கு என் தங்கச்சி ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து டுவெண்ட்டி டூ ஏஜ்ஜில் இருக்காங்க அவங்க இப்போதான் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணாங்க இன்னொரு தங்கச்சி இருக்காங்க இப்போ தான் ப்ளஸ் டூ போகிறாங்க தம்பி ஒருத்தவன் இருக்கான் டென்த்து போகிறான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஓரளவுக்கு சிங்க் ஆனாலும் என்னோடய என்னோடய தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் சுத்தமாக எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது எங்கிட்டே சண்டை போட்டுகிட்டே இருப்பான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் செய் அப்படின்னு சொன்னால் கூட எதித்து பேசுவான் செய்ய மாட்டான் ஏங்கிட்ட கோவப்படுவான் நானும் சரி பெரியப் பிள்ள நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு நான் நிறைய விஷயத்த வந்து அவனுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் எல்லா பொறுப்புமே எங்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க அப்பா வந்து ஏன்னால் என்ன ரொம்பவே பிலிவ் பண்ணுவாரு நிறைய விஷயத்துல நிறைய விஷயம்ன்றது இல்லை எல்லா விஷயத்துலயும் என்ன பிலிவ் பண்ணுவாரு ஸோ பொறுப்பான விஷயத்த ஏங்கிட்ட தான் கொடுப்பாரு ஸோ செய்ய சொல்லுவாரு நான் என்ன பண்ணுவேன் அதை வந்து நாங்கள் நாலு பேரும் ஷேர் பண்ணி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு பொறுப்பை வந்து நானு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கொடுப்பேன் ஆனால் அவங்க வந்து என்னோடய பெரிய தங்கச்சி மட்டும் செய்வாங்க இன்னொரு தங்கச்சியும் தம்பியும் நல்லா ஓபி அடிப்பாங்க என்ன நல்லா ஏமாற்றுவாங்க ஏங்கிட்ட சண்டைபோடுவாங்க நான் அவங்களோடய வேலையும் சேர்த்து நானே பண்ணிடுவேன் ஸோ அதெலாம் பெரிய விஷயமா இருக்காது ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய சப்போட்டிவ்வாக இருப்பாங்க மூணு பேருமே சரி நிறைய விஷயத்துல வந்து ஏங்ககூட சப்போட்டிவ்வாக இருப்பாங்க என்ன நிறைய விஷயத்துல சந்தோஷப்படுத்துவாங்க ஏதாச்சும் திங்க்ஸ் புதுசாக வாங்கணும் அப்படினா கூட ஏங்கிட்ட ஒரு சஜ்ஜஷன்ஸ் கேட்பாங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு ஏங்கிட்ட ஒரு சஜ்ஜஷன்ஸ் கேட்பாங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய டேஸ்ட் வந்து யாருக்குமே பிடிக்காது ஏன்னால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பேன் எல்லாமே என் தம்பி தங்கச்சிலாம் அப்படி கிடையாது ஒரு அளவுக்கு என் தம்பி இந்த விஷயத்துல என் கூட சிங்க் ஆவான் மற்ற ரெண்டு பேரும் கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள நடக்கும் நிறையா சண்டை ஃபைட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் வரும் நிறைய விஷயம் வந்து என்டர்டைமெண்ட்டாகவும் போகும் ஜாலியாகவும் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம்